செடிகளை வந்து பராமரிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு நல்ல பழக்கம் செடியிலேருந்து தான் நமக்கு வந்து காற்று கிடைக்கிது அப்படின்றது நம்ம சுவாசிக்கிறதுக்கான ஆக்சிஜன் வந்து நமக்கு செடிகளிலேருந்து தான் நமக்கு வந்து கிடைக்கிது அது மரமாகும் அதை பராமரிக்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் அது ஒரு நல்ல விஷயம் தான் மழைக்காலம் அப்படின்னு வரப்போ தண்ணி வந்து தேங்கி நிற்கும் அதை தண்ணியை வந்து வடிகட்டுறத்துக்காக ஒரு வடிகால் அமைக்கலாம் வெயில் காலங்களில் ரொம்ப வறட்சி வந்து இருக்கும் அதுக்கு நம்ம வந்து தண்ணீர் தெளிக்கலாம் பனிக் காலங்களிலையும் நம்ம வந்து தண்ணீரை வந்து ஈரப்பதம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதனால் நம்ம வந்து தண்ணியை வந்து கம்மி பண்ணி ஊற்றலாம் அதை வந்து செத்தி சைட்டில் வந்து வரப்பு மாதிரி கட்டி தண்ணி தேங்க வைக்கிறதுக்கான வழிமுறைகளையும் வந்து நம்ம செய்யலாம் அந்த களைகளை வந்து எடுக்கிறது அந்த மாதிரி இருக்கிற வேலைகளையும் நம்ம செய்கிறதுனால செடிகளை வந்து நல்ல நம்ம வந்து பராமரிக்கலாம் பூக்கள் பூச்செடிகளை வைக்கலாம் காய்கறிகளை வந்து நம்மளே வீட்டில் வந்து விளைச்சல் செய்யலாம் காய்கறிகளை நம்ம வந்து விளைச்சல் செய்கிறதுனால இயற்கையான முறையில் வந்து நமக்கு வந்து உரங்கள் போட்டு நமக்கு அது வந்து கிடைக்கிறதுனால நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் வந்து மாதிரி நம்மளோட உடல் நிலையும் சீரான நிலையில் வந்து இருக்கும் இதனால நிறையா நோய்களை வந்து நம்ம தடுக்கலாம் கடையில் வந்து செயற்கையாக பயன்படுத்துகிற உரங்களை தவிர்த்துவிட்டு இயற்கை முறையில் இருக்கிறத வந்து நம்ம பயன்படுத்துகிறதுனால நம்மளுடைய உடல் நிலையும் வந்து சீரான நிலையில் வந்து இருக்குது அப்படின் சொல்லியிருக்காங்க அப்புறம் இதில் பராமரிக்கிறதுனால் நம்மளுக்கு ஒரு பொழுதுபோக்கான ஒரு விஷயமாகவும் இருக்குது